மச்சான் எங்கேக்குற நீ நேற்று ஒரு படத்துக்கு போனோம் பசங்கள் கூட படம் சரியா இருந்துச்சி சரியான க்ளைமேட்டு சரியமான கையிங் தான் ஃபுல்லா படம் படம் பேர் வந்து விடுதலை மச்சான் சரியாக்குது படம் வேறு மாதிரி அந்த மாதிரிருக்குது படம் ஃபுல்லாக இந்த பார் மச்சான் இந்த காட்டுக்குள்ளே அந்த கேமரா எடுத்துகின்னு போய் எப்படி தான் எடுத்தாங்கன்னே தெர்லை அந்த படம் ஃபுல்லாக இருந்து இப்படி தான் மச்சான் நம்மளை பற்றி அப்டேயே உறிச்சு வெச்சுக்குறாங்க நம்மளை வந்து நாம் எப்படி இருந்தோம் அந்த காலத்தில் நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் எப்படி இருந்தோம் போட்டு விடுதலை சரியான படம் மச்சான் ஆனால் மறக்கவே மாட்டேன் நான் படமெல்லாம் அய்யோ அய்யோ அய்யோ படமா அது ஆமாண்டா மச்சான் என்ன தான் நெனைச்சின்னுக்கிற டேய் சும்மா இல்லை படம் வேறு மாரிக்குது சூப்பராக இருந்துச்சு வரியா நீ வரேன்னால் சொல்லு அப்டேயே பசங்கள் கூட டிக்கட் புக் பண்ணி திரும்பி போயிடலாம் என்ன சொல்றே அப்படியா ஏய் சூப்பராக இருக்குதுடா படம் டிக்கெட்டே ஃபுல்லு நாங்கள் போகும்போது கடைசி டிக்கெட்டு ரெண்டே டிக்கெட் தான் இருந்துச்சே ஃபுல்லாக க்ரௌடு அதனால தான் சொல்றேண்டா உனக்கு புரியுதா இல்லையா ஆமாண்டா படம் சூப்பராக இருந்துச்சி விடுதலை மச்சான் நம்ம இதை அப்டேயே உறிச்சு வச்சோம் இப்போ நம்ம அந்த அப்போ எப்படி இருந்தோம் மாடு மேய்ச்சுட்டு இருந்தோம் பன்றி மேய்ச்சுட்டு இருந்தோம்லை அதெலாம் தடுக்கத்தான் அந்த படத்தில் அப்டே யே ஒரு ஒரு சீனா ஒரு ஒரு கேரக்ட்ருக்கு கொடுத்து எடுத்து வர வச்சுக்காங்க சரியான மூவி மச்சான் அந்த காட்டு அந்த காடு மலை பிரதேசத்துலாம் காரு எப்படி ஓட்டினு போனாங்க தெரியுமா அப்படியா ஆமாண்டா ஸ் சரியான படம் அந்த மாதிரி எடுத்திருக்கிறான் படம் உனக்கு புரியுதா இல்லையா அடுத்து என்ன என்ன சீன்னே தெர்லை அது வேறு சாப்ட்ரு டூ வேறுக்குது போலே விடுதலை ஆமாம் இது ஒன்று இது அப்படின்றியா நீ சரி சரி இப்போ என்ன நீ வரேன்னால் சொல்லு நான் போகிறேன் அவன்கூட க்ரிமினல் படம் பசங்கள் கூப்பிட்டானுங்க வா டிக்கெட் புக் பண்ணிட்டு கூடோ போயிடலாம் இப்போ போய் நிற்கிறேன் நான் வரியான்னு சொல்லு ஜனாஸ்ஸுவோ போய்னுக்கிறேன் கலர்ஸ்க்கு தான் போகிறேன் நைட் ஷோ ஆமாம் சீட்டு வந்து லாஸ்ட்டு கார்னர் சீட்டில் போட்டுடலாம் நம்ம ரெண்டு சீட்டு அப்படின்றியா நீ வா வா காசு இருந்தால் ஒரு ஐநூறுபா எடுத்துகின்னு வா நம்ம பார்த்துக்கலாம் வா என்கிட்ட காசுக்குது வா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் வா வா நல்லாதான்டா இருக்கும் படம் சத்தியமாக டேய் நம்ம பார்த்ததுலியே இந்த படம் தான் வேறு லெவல்னு சொல்லலாம் வெற்றிமாறன் நடித்த படம் இதுதான் அவார்டு வாங்கின படம் ஓகே வா சரி வா வா சரி வா நான் கிளம்பிறேன் வா